ஆ ஹலோ ஆமாங்க சார் சொல்லுங்க ஆ சார் இருக்குதுங் சார் எல்லா ஃபிளேவர்லேயும் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிளேவர்ஸ்சில் வேணும் நார்மல் நார்மல் போதுமா

ஸ்டாக் ஆல்வேஸ் எங்கள் கிட்டே இருக்குதுங்க சார் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரில் உங்களுக்கு எப்படிங்க சார் பார்சலாக வேணுமா வந்து இல்லை வந்து நேரில் வந்து நூறு பீஸ் ஆர்டர் வேணுமா ம் சரிங்க சார் உங்களுக்கு என்னிக்கு வேணுங்க சார் இன்னிக்கே வேணுமா காலையில் கொடுத்தடலாமாங்க சார் நாளைக்கு பிரச்சின இல்லையா உங்களுக்கு ரொம்ப எமெர்ஜென்சிங்களா இல்லை ஒன்று இல்லை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்திங்னா எல்லாம் பேக்கிங் பண்ணியிருக்கலாம் நீங்கள் எங்கள் கிட்டே இன்னும் ரெண்டு மூணு ஃபிளேவர்ஸ் கூட இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி இதுதான் கொடுக்குறோம் ப்ளீஸ் நீங்கள் அதுக்காக பேயெல்லாம் பண்ண தேவைல்ல டெமோ இதுதான் நீங்கள் என்ன அது நாங்கள் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறோம் நீங்கள் கொஞ்சம் வந்திங்னால் நீங்கள் வந்து நேரில் இதுக்கு ஷாப்புக்கே வந்திங்னால் பார்த்திங்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கூட எடுத்துக்கலாம் சார் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் நூறு பீஸ் கேட்குறீங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஆ சரிங்க சார் எப்படியும் ஒரு இல்லை நீங்கள் ஃபிளேவர்ஸ் வாங்கினாலியும் அதே காஸ்ட்டு தான் இல்லை மிக்ஸ் பண்ணி போட்டு விட்லாமா இல்லை வந்து சேம்மாகவே போட்டு விட்லாமா மிக்ஸ் பண்ணி போட்டு விட்லாங்களா எல்லாமே ஈக்குவல் இப்போ இதில் வந்து போட்டுறாங்களா ஆ சரிங்க சார் இது டொண்ட்டி ஃபை ருபீஸ் பர் பீஸு ஒரு பீஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் சரிங்களா சரி உங்கள் கொஞ்சம் அட்ரஸ் சொன்னிங்கன்னால் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு பார்சல் அனுப்பிவிடுவோம் அட்ரஸ் சொல்கிறீங்ளா ம் சொல்லுங்க நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் வேப்பண்ணப்பள்ளி ரோடு கிருஷ்ணகிரி சீலைப்பள்ளி டோர் நம்பர் எதுவும் இல்லீங்களா டூ பை டூ நாட் சவன் சார் உங்கள் நேம் சொல்லுங்க சார் ஹரிநாத்துங்களா சரிங்க சார் ஆ கொடுத்துட்றோம் சார் ஆ தேங்க்யூ ஃபார் காலிங் சார் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் சார் ம் ஓகே தேங்க்யூ